நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா வந்து சர்ச்சிக்கு முன்னாடிதான் இருக்கிறாங்கோ ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்குள்ள வந்துடும் வீட்டாண்ட இந்த மெயின் கேட்டுக்குள்ளே பக்கத்தில் தான் இருக்குது வீடு எந்திரிச்சி எந்திரிச்ச உடனே குளிக்க வச்சு பானைங்கதான் யூஸ் பண்ணுவாங்க எங்க எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பானைங்கதான் எங்களுக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட பானைங்கதான் யூஸ் பண்ணுவாங்க நாங்களும் அந்தமாதிரிதான் பானையை யூஸ் பண்ணுவோம் சட்டிங்க யூஸ் பண்ணுவோம் கேழ்வரகு கம்பு மக்காச்சோளம் அப்புறம் என்னது தெனை அரிசி சாதம் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் பீஃப்பு தான் ஓப்பனாக சொல்லி போனால் மாட்டுக்கறிதான் அதில் வந்து தெனை அரிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க கடுகுமாதிரி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அது ஆனால் கடுகு கிடையாது தெனை அரிசி அதில் கறி போட்டு பொங்கித் தருவாங்க அது ஸ்டென்த்து கேழ்வரகு மாவில் கூழ் செஞ்சித் தருவாங்க ரொட்டி சுட்டு தருவாங்க எள்ளடை செஞ்சித் தருவாங்க பொம்பளைப் பிள்ளைங்களுக்கு உண்மையாக பொம்பளைப் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நான் நாற்பத்தி ஆறு வயசு இருக்குது அப்படின்னாக்கா என்னை இருபத்திரெண்டு வயசு வரைக்கிம் தான் நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன் இருபத்தி மூணாவது வயசு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கோ அதுக்குள்ள என் லைஃபே போய்டுச்சி அதுக்கு முன்னாடி அந்த இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கிம் கேழ்வரகு கஞ்சி கூழ் அப்புறம் அந்த களி களிக்கு வந்து வேர்க்கடலை சட்னிதான் அப்பா கண்டிப்பாக கம்பல்சரி அதான் வச்சு தருவார் கறியை விட வேர்க்கடலை சட்னிதான் வச்சு தருவார் வேர்க்கடலை சட்னி அப்புறம் அந்த தெனை அரிசின்னுவாங்க கடுகு வெள்ளை கடுகுமாதிரியே இருக்கும் அதை தெனை அரிசி அது நல்லாயிருக்கும் கறியில் தான் போட்டு பொங்கித் தருவாங்க மற்றபடி ஆட்டுக்கறி வீட்லேயே இருக்குது ஆடு வந்து வீட்டில் அப்பா நிறைய வளர்த்ததுனால ஆடு அதை ஆட்ட அறுத்து வீட்லேயே குழம்பு வச்சு நல்லா பிரியாணிலாம் அப்போலாம் நான் செஞ்சுத் தருவேன் அப்பா வந்து ஒரு குக்கிங்கு அவர் நிறையா எடத்துங்களுக்கெல்லாம் போய்ருக்குறாரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்பாவுக்கு வந்து எந்த குடி பழக்கம் சிசர் பழக்கம் எதுவுமே இல்லைனாலும் எங்களை அஞ்சு பொம்பளைப் பிள்ளையா பிறந்துச்சேன்னு சொல்லிட்டு அண்ணன் இருந்தான் இறந்துட்டான் அவன் அவன் வந்து இருபது வயசில் அவனுக்கு ஆக்சிடண்ட்டாயி இறந்துட்டான் அதனால் நம்ம பொம்பளைப் பிள்ளைங்கள விடக்கூடாதுன்றத்து சின்ன குழந்தையிலருந்து எங்களை நல்லா எங்கள் அப்பா அம்மா வளத்தாங்க அதேமாதிரி ட்ரெஸ்ஸுங்கள்ல பார்த்தாக்கா எங்களுக்கு அந்த சுடிதாரு இந்த இது அதலாம் அப்படிலாம் கிடையாது வெறும் ஃபுல் ஹேண்டடு கொலுசு போடுற வரைக்கும்லாம் பாவாடை சட்டை தாவணி எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லோருமே அப்படிதான் எங்கேனா பங்க்ஷனுக்கு போனால் மட்டும் சித்தப்பா வெளிநாட்டுலேருந்து எடுத்துன்னு வந்து ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு அவ்வளோதான் சுடிஸ்ஸுங்க வந்து போட்ருக்கிறோம் எப்பயாச்சும் ஒரு முறை தான் நாங்கள் போடுவோம் நிறையலாம் போட மாட்டோம் பாரம்பரிய உடை உணவு எப்படின்னாக்கா எங்களுடைய லைஃப்பில் இப்போ எல்லோருமே பார்த்தாக்கா ஆறு மணிக்கு பொம்பளைப் பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படிதான் நாங்கள் இருந்தோம் இப்போலாம் பார்த்தாக்கா பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு காலேஜுக்கு போகிற புள்ளைங்க அதல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்கள் அனுபவிச்சுட்டோம் எங்கள் எங்கள் விஷயத்துல எங்கள் வாழ்க்கையில் நிறையா அனுபவிச்சுட்டோம் இப்போ வந்து பொம்பளைப் பிள்ளைங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா என் வயசில் இந்த நாற்பத்தி ஆறு வயசில் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும்லாம் உஷாராதா ஒருத்தனை செருப்பாலேயே அடிச்சுட்டு வந்துட்டேன் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு எனக்கு அசிங்கம்லாம் கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன்ப்பா நெஜமாகதான் அதுக்கப்புறந்தான் தெரியுது இவன் இந்த இவன் என்னத்துக்கு நம்பக்கூட வந்தான் அப்படின்றது இந்த இருபத்தி என்னது இது இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு நாற்பத்தி ஆறு ஆகுது இருபத்தி மூணு வருஷத்தில் அவனாண்ட நான் ரொம்ப பட்டுட்டேன் அதனால்